மீன் பிடிக்கிறத்துக்கு கடல்ல வந்து நான் நிறையா தொழிலாக பார்த்துட்ருக்காங்க இப்போலாம் மீன் பிடிக்கிறது வந்து பெரிய தொழிலாக இப்போ மாறிடிச்சு கடல்ல வந்து மீன் பிடிதான் இப்போ பெரிய தொழில் மீன் பிடிதான் இப்போ கடல் கடல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மீன் பிடி தான் பெரிய தொழில் ஊருக்குள்ளேயும் கிராமத்துகுள்ளேயும் நாங்கள் மீன்லாம் பிடிப்பேங்க மீன் பிடிக்கிறதுல வந்து நாங்கள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்க மீனை பிடிக்க மீன் பிடிச்சிட்டு வந்து அதை சமைச்சி சாப்பிட்ருவாங்க மீன் பிடிக்கும்போது மீன் பிடிக்கும்போது அதுக்கு தேவைப்பட்றது தூண்டி முள் தூண்டில் முள் து நரம்பு அப்பறம் ஒரு கம்பு அப்பறம் ஒரு ஒரு பூச்சி ஒரு பூச்சி இருக்கணும் பூச்சினால் புழு புழு கோர்த்துட்டு தண்ணியில் போட்டால் அது மீன் வந்து சாப்பிடுன்ட்டு வந்து அது மாட்டிக்கிடும் மாட்டிக்கிட்டு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய்டுவாங்க இப்போ அதேமாரி எங்கள் எங்கள் இதிலயும் ஒரு சம்பவமெலாம் நடந்தது இதே மீன் பிடிகிறதுல மீன் பிடிக்கும்போது மீன் இருக்குன்ட்டு போய்ட்டு குச்சி மாட்டிக்கிட்டு குச்சி ஏற்றது அப்பறம் தூக்கி முள்ளை போடும்போது மூஞ்சியில போடுறது மூஞ்சியில போட்டுட்டு அப்பறம் அதுக்கு டாக்டர்கிட்டலாம் போயிருக்கு அப்பறம் நிறைய பேருக்கு சண்டையெல்லாம் வந்திருக்கு மீன் பெரிய மீனை பிடிச்சி சண்டை வர்றது மீன் வந்து நெட் ஒரு நெட் கட்டிருப்பாங்க நரம்பில் நரம்பில் நெட் கட்டிருக்கும்போது அது மீனை பிடிச்சி இழுக்கும்போது அது கீழே எறங்கிடும் கீழ எறங்குனாக்கா மீன் மாட்டிக்கிச்சி அப்புடின்னு மீன் மீன் இழுக்குது அப்டின்ட்டு தூக்கம்போது மீன் மாட்டிக்கிடும் மீன் மாட்டிக்கிட்டா அத வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்பறோம் அதிகமா மூங்கி கம்பு மூங்கி கம்பு யூஸ் பண்ணா ரொம்ப நல்லாருக்கும் வேற கம்பாருந்தா ஒடஞ்சிரும் மூங்கி கம்பு வந்து நல்லா வளையிறதுனால ஈஸியா பிடிச்சிட்லாம் மீன்லாம் நிறையா மாட்டிடும் மீனை வந்து சென்ன மீன் அப்பறம் சிலேப்பித்தான் அதிகமாக மாட்டும் அப்பறம் பெருசாக எந்த மீனும் மாட்டுறது மாட்டாது பெருசாக வச்சு வேறதான் கெண்டை விரால்மீன் இதேமாதிரி மாற்றும் அதை எடுத்துட்டு போய்ட்டு நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து குரூப்பாக உக்காந்து ஒரு சமைச்சி சாப்பிட்ருவாங்க வேற அப்போ மீன் பிடிச்சிட்ருக்கும்போது சில இதலாம் வரும் பாட்டெலாம் பாடுவாங்க அது அப்பப்ப தோணுறப்ப சும்மா ஒரு நாலு வரி பாட்டெல்லாம் பாடுவாங்க அது கொஞ்சம் ஜாலியாகதான் இருக்கும் மீன் பிடிக்கிறது வந்து ரொம்ப என்டர்டைமண்ட்டான ஒரு விஷயம் அது ஆனால் அது இன்னொன்று பார்த்திங்கனா அந்த உயிரை கொல்கிறதுலதான் இருக்குது அதையும் நாங்கள் நினச்சிக்கிட்டங்க சில டைமம் அதை நினச்சிக்கிட்டாலும் அது ஒரு என்டர்டைமண்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் எப்போயாவது மீன் பிடிக்க போவாங்க இப்போ நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்து பசங்களும் எங்கள பார்த்துட்டு மீன் பிடிக்க வராங்க சின்னச்சின்ன பசங்களாம் சின்னச்சின்ன பசங்கள்ட நான் போய்ட்டு தூண்டில் கேட்டு நான் மீன் பிடிச்சிட்ருக்கும்போது அவங்கள ஏமாற்றிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஊருப்பூராக போகிறது மீன் பிடிக்க அப்பறம் வீட்டில வந்து திட்டு வாங்குகிறது அம்மா அப்பாகிட்ட திட்டு வாங்குகிறது எதுக்கு மீன் பிடிக்க போகிற அப்படியெல்லாம் திட்டுலாம் நிறையா வாங்கிருக்கிறேங்க அப்பறம் அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே ஏ கொண்டு வர இங்கேலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறது நிறையா வாட்டி நடந்திருக்கு அப்பறம் நாங்கள் குரூப்பாகதான போவாங்க குரூப்பாக போய்ட்டு மீன் பிடிச்சிகிட்டு வர்றப்போ நாங்கள் த தனித்தனியாக வீட்டில் ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரே இதாக நாங்கள் வந்து சமைச்சிட்டு நாங்களே சாப்பிட்ருவாங்க வீட்டில இதுமாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு நாங்களே சமச்சிருவோங்க குழம்பு வப்போங்க இல்லாட்டியும் அதை வறுத்த வருந்தா வறுத்து மசாலாலாம் போட்டு வறுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க பிடிச்சி மறுபடியும் தண்ணிக்குள்ளே விட்டாலாம் அது செத்து போய்டும் ஏன்னா தூண்டில மாட்டினா மீன் வந்து ரொம்ப நாலு உயிரோடையும் இருக்காது அது கண்டிப்பாக செத்துடும் அதனால சாகுறத நம்ம வந்து வீணாக சாப்பிட்றது நல்லதுன்னு நாங்கள் சாப்பிட்ருவாங்க

அதுக்கப்பறம் நாங்கள் பெருசாக மீன் பிடிக்கிறதே விட்டாங்க பள்ளிகூடம் போகிறதுனால காலேஜ் போகிறதுனால பெரிய பிள்ள ஆனதுனால கொஞ்சம் வேலை நிறையா வந்தது நிறையா பொறுப்புகள் நிறையா வந்திருதுங்க நிறையா வந்திருது அதனால நாங்கள் அப்படியே விட்றோங்க பெருசாக மீன் பிடிக்கிறதுலாம் இப்போ இல்லை முன்னாடி நாங்கள் சின்ன வயசுலல்லாம் மீன் பிடிச்சிட்டுருந்தாங்க இனிமேலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குமான்னு தெரியலை அவ்வளதான்